இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வந்து நம்ம அம்மா அப்பா நம்மளுக்காக கொடுத்தது தான் இல்லையா அவங்க நம்மளுக்காக எவ்வளவோ செஞ்சு கொடுத்துருக்காங்க சின்ன வயதுல இருந்து நல்லா படிக்க வச்சதாக இருக்கட்டும் நம்மளை பார்த்துக்கிட்டது எல்லாமே நம்மளை காலேஜ் படிக்க வைக்கிறது சின்ன வயதுலேருந்து இது வரைக்கும் நீ இவ்வளோ படிக்கணும் இந்த மார்க் வாங்கணும் இது இங்கே தான் படிக்கணும் இதெல்லாம் பண்ணனும் அப்படின்னு பேரெண்ட்ஸ் எனக்கு இதுவரைக்கும் எனக்கு எந்த கண்டிஷன்ஸ் எதுவுமே சொன்னது கிடையாது உனக்கு என்ன தோணுதோ படி எவ்வளோ முடியுமோ படி என்ன வேணுமோ மார்க் வாங்கிக்கோ அப்படி தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நீ இது தான் பண்ணனும் அது தான் பண்ணனும்னு எனக்கு யாரும் சொன்னது கிடையாது அது அது எனக்கு ரொம்ப புதுசும் அது எனக்கு ரொம்ப பழகின விஷயமாக மாறிடுச்சு அவங்களுக்காகவே படிக்கணும்னு நான் படிச்சுருக்கேன் இப்போ வந்து என் வாழ்க்கைக்கு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னா என் அம்மா அப்பாவுக்கு நான் வந்து வேலை செஞ்சு அவங்களுக்கு சம்பாதிச்சு என் அம்மா அப்பாவுக்கு கொடுக்கணும் அவங்க எந்த வேலையும் செய்ய கூடாது அவங்கள வந்து நான் பார்த்துக்கணும் என்னை இத்தனை வருடம் அவங்க பார்த்துக்குட்டாங்க இனிமேல் அவங்கள நான் பார்த்துக்கணும் அப்படினு தான் எனக்கு ஆசை இருக்குது இந்த வாழ்க்கை பாதையை எனக்கு வந்து இப்போ ஆசை அப்படினா நான் வந்து டிசைனிங் சைடு போகணும்னு நான் படிக்கிறது சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் நான் அந்த மாதிரி டிசைனிங் சைடுலாம் போகணுன்னு எனக்கு ஆசை அதில் வந்து நம்மளுக்கு நிறைய நிறைய சான்சஸ் இருக்குது இப்போது டிசைனிங்கிலே நிறைய இருக்குது நம்ம அதில் என்ன வேணுணா பண்ணலாம் இப்போது நான் படிக்கிறது இப்போ இங்கே வந்து இந்த உலகத்தில் வேலைன்றது அப்படியே கொட்டி கிடக்கு அதில் வந்து நம்மளுக்கு டேலண்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உள்ளே போகவும் முடியும்ன்றப்போ இதுக்கு தான் நான் டேலண்டு இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது நிறைய நிறைய எஃபோர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்குது அந்த எஃபோர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பலன்கள் நிறையா கிடைக்கிது நம்ம நம்ம எப்படி நம்ம வாழ்கையை தீர்மானிசிக்கிறோன்றத்துல தான் இருக்குது எல்லாமே நம்ம நம்ம வாழ்கையை ஒழுங்காக தீர்மானிச்சிகிட்டோம் அப்படினா எல்லாமே கரெக்டாக நடக்கும் நம்மளுக்கு வேணுன்றதும் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளை தேடி வரும் நம்மளுக்கு ஆனவங்க நம்மகிட்ட தான் இருப்பாங்க எல்லாமே நம்ம இருக்கிற விதத்தில் நம்ம எப்படி இருக்கோம் நம்ம எப்படி சூஸ் பண்றோம்றத பொறுத்து தான் அது எல்லாம் நடக்கிறது